வாசலில் வந்து மாட்டு சாணத்தை தண்ணியில் கரைச்சி தெளிக்கிறது எதுக்குன்னால் இது வந்து இந்த மகாலட்சுமி குடிகொள்ளுவாங்கனு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டில் வந்து தீய சக்தி கெட்ட சக்தியெலாம் எதுவும் வராது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அதனால வாசலுக்கு வந்து மாட்டு சாணத்தை கரைச்சி தெளிக்கிறோம் அப்புறம் இது மார்கழி மாதமுலாம் வந்துச்சுனால் கோலம் போட்டு வாசல் தண்ணி தெளித்தா மாட்டு சாணம் போட்டு கரைச்சி தண்ணி தெளித்து கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் பொங்கலப்பெலாம் செய்வோம் மார்கழி மாதம் அந்த டைமுலெலாம் செய்வோம் அப்புறம் வீட்டு முன்னாடி சாணி தெளித்தமுனா தீய சக்தி இந்த அது மாதிரி எதுவும் அண்டாது வீட்டை பார்த்தா லட்சுமி கடாச்சமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் இது அந்த செடிகடிங்களாம் முளைக்காது வீட்டு பார்க்குறதுக்கே மங்களகரமாக நல்லா இருக்கும் அதனால நாங்கள் வந்து வாசலுக்கு வந்து மாட்டு சாணத்தை கரைச்சு தெளிப்போம் வீடுமும் வழித்து விடுறதுக்கு மாட்டு சாணத்தை கரைச்சு வழித்து விட்டோம்னா வீடும் நல்லா இருக்கும் செல்வ செழிப்பாக நல்லா இருக்கும் தரித்திரம் வந்து தங்காது நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லா இருக்கும் மற்றபடி மாட்டுசாணம் வந்து நல்லதுதான் எதுவும் பிரச்சினை இல்லை தண்ணியில் கரைச்சு தெளித்தா எல்லாேருக்கும் நல்லது